இருந்தாலும் சேலம் மாவட்டத்தில் வழிபாட்டுத்தலங்கள் அப்படின்னு பார்த்தா சேலத்தில் ஃபஸ்ட்டு வந்து கோட்டை மாரியம்மன் கோவில் அது எட்டுப்பட்டி மாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க மிக பிரசித்தமானது அந்த கோயிலில் முதலில் வந்து ஒரு பண்டிகை பண்டிகைக்கு உண்டான இது பூஜை ஆரமிச்சா தான் மற்ற மாரி மற்ற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எட்டு கோயில் மா மா மாரியம்மன் கோயில்லேயும் அதுக்கு வந்து பூஜையிக்கு உண்டான ப பண்டிகைக்கு உண்டான பூஜை ஆரமிப்பாங்க அதே மாதிரி பெருமாள் அழகர் நாதர் சுவாமி கோவில்னு சொல்லி கோட்டை பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க பிரசித்தமானது பலம் பெரும் கோயிலுனுவாங்க கூட அதை அதே மாதிரி சேலம் மாதிரி இன்னொன்னும் இப்போ சமீப காலமாக முத்துமலை முருகன் கோயில் அப்டின்னு சொல்லி இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இருக்குது அது வந்து மலேஷியாவில்ருக்கற முருகன் அந்த முருகனை விட அது அதை விட நான்கு அஞ்சு அடி உயரமான உ உலகத்தில் பெரிய ம உயரமான த முருகன் கோவில் அது அதுக்கு அருகிலேயே இயேசு ஒருத்தர் உயரமான ஒரு சில ஒன்று இருக்குது அந்த கோவில் அதில் அந்த இடம் பேரு வந்து புத்திர கௌண்டர் பாளையோன்னு சொல்லி சொல்கிறாங்க மேல வந்து அயோத்தி அயோத்தியா பட்டணம் அப்படிங்கிற ஊரில் ராமர் கோயில் இருக்குது அந்த ராமர் வந்து அந்த ராம அந்த காலத்தில் ராமர் இந்த வழியா போனாரு போகும் பொழுது அந்த கோவில் வழியா வந்துட்டு போனதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதைப்பத்தி தான் சொல்கிறாங்க அது ஒன்று அதே மாதிரி நிறையா இது ஜாகிர் அம்மா பாளையோம்னு சொல்லி அங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த கோயிலில் வந்து அங்கே எல்லா எல்லா பண்டிகைகளும் வந்து மிகச்சிறப்பாக அங்கே வந்து செய்வாங்க எல்லா மக்களும் வந்து ம ய பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லாம் பண்டிகை எல்லாம் மாதங்களிலும் அந்தந்த காலகட்டத்திற்கு உண்டான பண்டிகையை வந்து அங்கே கொண்டாடுவாங்க அதே மாதிரி சேலத்தில் ஊத்து மலை முருகன் கோவில் இருக்குது அதுக்கப்பறம் ஏற்காடு அடிவாரத்தில் பஞ்சமுக விநாயகர் கோவில் இருக்குது அங்கே வந்து ஈஸ்வரன் கோவில் இருக்குது முருகன் கோவில் இருக்குது ஐயப்பன் கோவில் இருக்குது அங்காளபரமேஷ்வரி கோவில் இருக்குது சனீஸ்வர பகவான் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரன் அங்கே கோவில் இருக்குது பஞ்சமுக விநாயகர்னா ஐந்து முகம் கொண்ட விநாயகர் அது அது அது மலை ஏறுகிறதுக்கு முன் ஏற்காடு மலை ஏறுகிறதுக்கு முன்னாடி போகிறவுங்க அத்தனை பேரும் அங்கே நின்று அந்த கோவில்ல வந்து பூஜை செஞ்சிட்டு சாமி கும்பிட்டு வழிபாடு செஞ்சிட்டு தான் போவாங்க அதே மாதிரி இந்த கிறிஸ்துவம் சம்மந்தப்பட்ட கோவில்னு சொல்லும்பொழுது நாலு ரோடு பக்கத்தில் குழந்தை இயேசு பெரியாளுன்னு பேராளன் என்று மிகப்பெரிய கோயில் இருக்குது அங்கே அனைத்து கிறித்துவ பண்டிகைகளும் வந்து மிகச்சிறப்பாக கொண்டாடுவாங்க வந்து அது பக்கத்து மாவட்டத்துலேருந்து இங்கே கூட வருவாங்க அங்கே அதே மாதிரி கிறிஸ்துவம் இது வந்து திப்பு சுல்தான் மார்க்கெட் பக்கத்தில் அங்கே ஒரு மசூதி இருக்குது அந்த மசூதி அந்த திப்பு சுல்தான் காலத்தில் வந்து இங்கே வந்து அங்கே இருந்துட்டு போ வந்துட்டு வந்துட்டு போனதாக அவரு காலத்தில் அதை ஆரமிக்கப்பட்ட ஒரு மசூதி என்று ஒரு பெருமை கொண்டது அனைத்து அந்த மா இஸ்லாமிய மத பண்டிகைகளும் மிகச்சிறப்பாக வந்து பிராத்தனைகளோட அங்க வந்து அவங்களோடைய ம வழிமுறைப்படி அதை செஞ்சி அவங்க கொண்டாடுவாங்க ரம்ஜான் பக்ரீத் எல்லாம் பண்டிகையும் அங்கே கொண்டாடுவாங்க அதே மாதிரி கிறிஸ்துவ இதை பொருத்த வரைக்கும் இது ஜெயராகினி அம்மன் கோவிலுன்னு சொல்லிட்டு அதை வந்து அன்னதானம்பட்டி பக்கத்தில் இருக்குது நம்ம அதை வந்து அங்கே அவங்க வந்து கல்வி சம்மந்தம் கல்விக்கூடங்களும் நடத்தி சமூக சேவை செய்யக்கூடிய அந்தளவுக்கு வந்து அந்த சமூகத்தில் அவங்க பண்ணுறாங்க மேற்கொண்டு இன்னும் வந்து அந்தந்த பண்டிகைகள் வந்து என்னென்னாக்கா மக்கள் வந்து தங்களுடைய வழிபாட்டு முறையில் நன்றியை தெரிவிக்க கடவுளுக்கு நன்றி செலுத்தணும் அப்டிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் வந்து ஒரு சுற்ற சு சுற்ற சுற்றத்தார்கள் எல்லோரும் வந்து இந்த பண்டிகை காலத்தில் வந்து அவங்கவுங்க ஒரு ஒன்னா சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்வாக கோயிலுக்கு போயி சாமி கும்புட்டு இந்த பண்டிகைகளை வந்து புத்தாடைய அணிந்து இதுப்பாட்டு அதை கொண்டாடுவாங்க அப்போ உறவினர்களை கூப்புடுவாங்க நண்பர்களை கூப்புடுவாங்க அந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க ஒரு ஒருத்தருக்கு ஓ இது ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் கிறிஸ்துவம் பண்டிகைக்கு இந்துக்களையும் மு இஸ்லாமிய மக்களும் சொல்லி கூப்புடுவாங்க அதே மாதிரி இந்துக்கள் வந்து அவங்கள கூப்புடுவாங்க இந்த பண்டி பண்டிகையினால் வந்து நல்ல ஒரு ம கலாச்சார ந நல்லிணக்கமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்தந்த பண்டிகையை தங்களுடைய மகிழ்ச்சி மற்ற சமூகத்தோட பகிர்ந்து அளிச்சிக்குவாங்க அது ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது அதே மாதிரி ராமானுஜருக்கு வந்து ஆயிரம் ஆண்டு காலம் ஆனதுக்கு அடையாளமாக ராமானுஜருக்கு இங்கே ஒரு பெரிய நினைவு தா மண்டபம் கட்டிருக்காங்க அது வந்து மிக ஒரு அவருடைய வரலாறு அதில் வந்து இது பண்ணிருக்காங்க அதனால் மிக மிகச்சிறப்பாக இருக்கும் அது அவ்வளோ தான்